நான் பின்பற்றிய ரெசிபி எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையவில்லை என்றால் அதை சில மிளகாய்த்தூள் கறிமசாலா கொத்தமல்லித்தூள் போன்றவை ஏற்ப சுவைக்கேற்ப கொஞ்சம் சேர்ப்பேன் அப்றம் அதற்கேற்ப மீண்டும் சுவை தரணுனா அதற்கேற்ற மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் உணவை வீணாக்க மாட்டேன் அதை எப்படியாவது சுவையை கூட்டணுங்குற மாரி பண்ணிடுவேன் இல்லையா முன்னாடியே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பரிமாறுவதற்கு முன்னாடி சாப்பிட்றவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லிடுவேன் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நீங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் இதை கொஞ்சம் இன்னைக்கி சாப்பிடுங்க உங்கள் விருப்பத்துக்கேற்ப கொஞ்சம் சாப்பிடுங்க அப்டின்னு சொல்லி சொல்லிடுவேன் அப்படி சொல்லிட்டால் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க சரி இன்னைக்கி இது கொஞ்சம் நல்லாலைனாலும் சாப்ட்டுக்கலாம் வீணாக்கக்கூடாது அப்டிங்கிறத குறிக்கோளாக வச்சுக்குவாங்க அதனால உணவை வீணாக்கக்கூடாது அதனுடய சுவை ஏற்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன் முடியாத பட்சத்தான் உணவை வீணாக்கமாட்டேன் யாருக்காவது அதை கொடுத்துருவேனே தவிர வீணாக்கமாட்டேன் உணவை வீணாக்கக் கூடாதுங்கிறத குறிக்கோளாக வச்சிருக்குறேன் அந்த வீணாக்காமல் இருக்கிறத்துக்கான திறமையை பயன்படுத்தணும்னா சுவையை கூட்றதை தவிர வேறு வழி இல்லை கொஞ்சம் காரமும் சேர்த்திக்கிட்டா சுவை வரும் அதில் ஏதாவது இனிப்பு போடணும் புளிப்பு சேர்க்கணும்னாலும் சுவை வந்துடும் அதை வந்து முடிஞ்சவரைக்கும் செய்ய பார்க்கணும்